ஹலோ யார் குட் மார்னிங் ஆ நாங்கள் வேளைக்கு ஆள் இப்போ எடுக்கறது இல்லை நீங்கள் என்ன படிச்சு இருக்கீங்க ப்ளஸ் எதாவது கோர்ஸ் முடிச்சு இருக்கீங்களா அப்படியா மேம் இப்போ வேலைக்கு ஆள் எடுக்கலை எடுக்கும் போது நான் உங்களுக்கு கால் பண்ணவா இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி இருந்தேன் ஆ தூத்துக்குடியில் தான் மேம் இருக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படியா நீங்கள் எவ்வளோ சாலரி எதிர்பார்க்கிங்க டுவெண்ட்டி தொளசனாக ஃபர்ஸ்டே அவ்ளோ கொடுக்க முடியாது ஒரு டென் தொளசனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா உங்களுக்கு ஆமாம் பே அது வந்து நீங்களே பார்த்துக்குலாம்

நீங்கள் தான் மேம் பே பண்ணணும்

உங்களுக்கு சாலரியா இங்கே வந்து பெ தொளசன்ட் இல்லை டூ தொளசன்ட் அவ்வளோ தான் கேட்பாங்க ஆ சரி ஆமாம் மேம்